நாங்கள் வந்து பைக்கில் இப்போ அதிகமாக போகிற இடம் வந்து மாயனூர் அங்கே வந்து கோயில்லாம் இருக்கு எங்களுக்கு அந்த இடத்துக்கு போனா ரொம்ப பிடிக்கும் அங்கே போனா பசங்க விளையாடுறதுக்கு எல்லாமே விளையாட்டு இது மைதானலாம் இருக்கு அதனால எங்களுக்கு அந்த இடம் ரொம்போ பிடிக்கும் அடிக்கடி அங்கே போவோம்